ஹலோ குட் ஆஃப்டர்நூன் மேம் சொல்லுங்கள் எஸ் மேம் நான் தான் பேசுகிறேன் சொல்லுங்கள் ஓ அப்படிங்களா மேம் ஓகே மேம் இப்போ உங்கள் ஏஜ் என்ன மேம் டுவென்ட்டி சிக்ஸுலேயே உங்களுக்கு இது மாதிரி ஆகுதா மேம் என்ன மேம் பண்ணுறிங்க ஜாபுக்கு போகிறிங்களா இல்லைன்னா வீட்டில் இருக்கிங்களா எந்த மாரி ஜாப் மேம் அப்படின்னா கண்டிப்பாக த்ரோட் பெயின் இருக்க தான் மேம் செய்யும் உடம்புலாம் வலிக்குதுனா அவ்வளோ நீங்கள் பார்க்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க மேம் நேரில் வாங்க கிளீனிக்கில் நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் பார்த்து சொல்கிறேன் மேம் ம் த்ரோட் பெயினா மேம் மேக்ஸிமம் வந்து ஹாட் வாட்டர் நல்லா குடிச்சுக்கங்க மேம் கோல்டு எதாவது இந்த மாதிரி ஃபீவர் இந்த மாதிரி எதாவது இருக்கா மேம்

அது ஒன்றும் இல்லை மேம் அந்த ஸ்கின் வந்து உங்களோடது சென்சிடிவ்வாக இருக்குது அதனால இப்போ நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் இந்த மாஸ்க் வியரிங் அந்த டஸ்ட்டு அதாவது நோஸில் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கிளீனிங் இந்த டஸ்ட்டு வந்து நீங்கள் எரேஸ் பண்ணுறது ஓகே மேம் அந்த டஸ்ட்டரை கிளீன் பண்றீங்கள்ல மேம் அதை நகத்தி நின்று தள்ளி நின்று பண்ணுங்கள் மேம் நீங்கள் டைரெக்டா வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிரீம் வந்து உங்கள் ஸ்கின் வந்து டைப் பார்த்துட்டு தான் மேம் அந்த ஆயில்மெண்ட் கொடுக்க முடியும் அதனால நீங்கள் நேரில் வந்திங்கன்னா உங்கள் ஸ்கின் டைப் பாத்துடலாம் மேம் எல்லாம் ஃபுரூட்ஸ்லாம் சாப்பிட்லாம் மேம் ஆப்பிள் ஆரஞ்சு அந்த பனானா டெய்லி வந்துட்டு ஒரு ஆப்பிள் சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் மேம் போம்கிரானைட் அதலாம் வந்து சாப்பிடுங்க மேம் கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் அந்த வெஜிடேபிள்ஸுலாம் நல்லா சேர்த்துக்கங்க மேம் கண்டிப்பாக மேம் கிளினிக்கு வாங்க மேம் நேரில் வந்திங்கன்னா உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணலாம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச்